நான் என்னோட ஸ்கூல் பீரியட்டில் வந்துவிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துவிட்டு அவங்க சின்ன வயசுலந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லந்தே நானும் அவங்களும் ஃப்ரெண்டு வடிவுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துவிட்டு ஒரு கவிதை வந்துவிட்டு நான் பிரசென்ட் பண்ணன் டென்த்து படிக்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ணி நம்மளால் வாங்கி தர முடியாது நமக்கு அவ்வளோ காசு கையில் இருக்காது அப்படி இருக்கும்போது எனக்கு டெ கிடச்ச ஃப்ரீ பீரியடில் வந்துவிட்டு நான் வந்துவிட்டு ஒரு சின்ன கவிதை மாதிரி எழுதி கொடுத்துருந்தேன் நீயும் நானும் அப்படின் சொல்லிட்டு அவ்வளோ அழகாக எழுத தெரியுமான்னு தெரில பட் அது அவங்களுக்காக எழுதனங்காட்டி அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு அது மாதிரி சில விஷயங்கள் நம்மளையா ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லா தமிழில் நம்ம எழுதும்போது நமக்கு அவ்வளோ தூய தமிழில் நம்ம எழுதலனாலும் நமக்கு அவங்கள பற்றி என்ன தெரியுமோ அதில் நம்ம அதில் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போதே அதை படிக்கும்போது லிட்ரலி அவங்களுக்கு வந்துவிட்டு ரொம்ப மனசில் வந்துவிட்டு இவ்வளோ கேரிங் நம்ம மேலே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினச்சாங்க அதை நினைக்கும்போது ரொம்ப இதாக இருக்கு நான் கவிதை வந்துவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு நான் பிரசென்ட் பண்ணியிருக்கேன்